சார் குட் மார்னிங் சார் ஈஸ்வரி டிரான்ஸ்போர்ட்டா சார் ஓலோ புக் ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன் டூர் போகலான்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் தஞ்சை பெரிய கோவிலும் போகலான்னு பிளான் போட்டிருந்தேன் சார் வீட்டில் மழையால் போக முடில சார் அடுத்த வீக் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம் சார் வீட்டில் எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லை சார் அதனால நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் ரீஃபண்ட் பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார் கொஞ்சம் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும் அடுத்த வீக் போகலான்னு இருக்கோம் சார் அதே ஊரில் அதே ஊர்தான் சார் கொஞ்சம் பார்த்து ரீஃபண்ட் கொடுங்க யூபிஐ நம்பர் சொல்கிறேன் சார் எட்டு ஆறு நாலு சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் ஒரு ரெண்டு மணிக்கு போட்டு விட்ருவீங்களா சார் இல்லை லேட்டாக நாளைக்கு ஆகுமா சார் ரெண்டு மணி ஆகுமா சார் ஓகே சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் போட்டு விடுங்க சார் ஓகே சார் இல்லை சார்